மேடம் நாங்கள் திருமலா ஏஜென்சிலேருந்து வர்றோம் மேடம் மில்க் சப்ளை பண்ணுறோம் மேடம் எங்ககிட்ட ஆ அவைலபுள் தான் இ நம்ம ஏரியாவில் நல்லா மூவிங் இருக்குது திருமலா புராடக்ட்ஸுக்கு எங்கக்கிட்ட பால் தயிர் மோர் கண்டன்ஸ்டு மில்க்கு பன்னீரு சீஸ் இந்த மாதிரி மில்க் ஐட்டம் எல்லாமே இருக்குது நம்ம கடைக்கு என்னென்ன வேணும்ன்னு சொன்னிங்கன்னா நம்ம நாளைலேருந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சுடலாம் ம் ம்

இது வந்து எம்ஆர்பிலேருந்து எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் கம்மி பண்ணி கொடுப்போம் அந்த ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு லாபம் வரும்மா மேடம் ஆ ஒரு பேக்கெட்டு லிட்டருக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி ஆறு ரூபாய் லிட்ரு உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டுரூபா வரும் நீங்கள் நாற்பத்தி ஆ நீங்கள் நாற்பத்தி ஆறுரூபாய்க்கு வெச்சுக்கலாம் உங்களுக்கு நாலு ரூபாய் கம்மி பண்ணி இல்லை நாங்களே உங்களுக்கு இப்போ ஃப்ரி்ஜ் கொடுத்துருவோம் மேடம் நீங்கள் அப்போ அதில் இல்லை நாங்களே கம்பனியோடைய ஃப்ரிட்ஜே கொடுத்துருவோம் இல்லைல்ல கம்பெனியோடய ஃப்ரிட்ஜே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் அதுலேயே வெச்சிக்கலாம் பால் தயிர் எல்லாத்தையும் அதுலேயே வெச்சிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி டெய்லி டெய்லி ஃப்ரெஷ்ஷான பாலும் உங்களுக்கு போட்டுருவோம் மேக்ஸிமம் ஒரு நாள் வரைக்கும் டைமு அந்த பால் உங்களுக்கு சப்போஸ் சேல் ஆகல அப்படின்னா நாங்கள் ரிட்டன் எடுத்துட்டு உங்களுக்கு வேறு வேறு ஐட்டம் மாற்றி கொடுத்துடுவோம் அந்த ஏரியாவில் நல்ல மூவிங் இருக்குது ரேட்டு தான் அதான் ஒரு லிட்டருக்கு அதான் ஒரு லிட்ரு நாற்பத்தி ஆறு ரூபாய் எம்ஆர்பி உங்களுக்கு வர்றது நாற்பத்தி ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அந்த நாலுரூபா லாபம் வரும் மேடம் திருமாலா திருமலா பால் கேட்குதுங்களா இல்லை நாங்கள் திருமலா ஏஜென்சி திருமலா பால் மட்டும்தான்ங்க நாளை வந்து சரி ஓகே சரி மேடம் பாருங்கள் நம்ம ஏரியாவில் நல்லா மூவிங் இருக்குது நீங்கள் வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சரி மேடம் நான் எத்தனை லிட்ரு போடலாம் மேடம் பால் ம் தயிர் ம் தயிர் நம்மக்கிட்ட அரை லிட்ரு பாக்கெட்டு வருது பத்து ரூபா பாக்கெட்டு வருது ம் சரி சரி சரி மோர் பேக்கெட் எதா வேணும்ங்களா வெயில் காலத்துக்கு நல்லா சரி மேம் ம் நன்றி மேம்